ஹலோ என் பேர் கோவிந்தராஜுப்பா மாரண்டஹள்ளியா விஜயன் ஹோட்டல் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லப்பா டிஃபனு அந்த சப்பாத்தி இட்லி அதில் நாலு பார்சல் கட்டி வீட்டுக்கு எடுத்துன்னுவாப்பா இங்கே வந்தமாட்டில் நான் பேமெண்ட்டு பண்ணிவிடுறேன் பணம் வந்து இங்கே வாங்கிக்கோப்பா வீட்டாண்டேயே வாங்கிக்க நான் கொடுத்து அனுப்புகிறேன் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை